மீன் குழம்பு ரெசிப்பி நான் மீன் குழம்புல இருக்கிற மாதிரி அந்த ரெசிபியை பார்த்து தான் மீன் குழம்பு செய்வேன் ஆனால் எங்கள் மாமாவுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக வேணும் அதுக்காக மீன் மீன் குழம்ப வந்து அந்த ரெசிபியை பார்த்து அதில் இருக்கிற மாதிரி தான் செய்வேன் ஆனால் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக புளி கொஞ்சம் அதிகமாக ஊற்றி கொஞ்சம் மசாலா அதிகமாக வச்சு கொஞ்சம் கெட்டியாக செய்வேன் ஏன்னால் அவருக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் பிடிக்கும் திக்காக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படி வைப்பேன் நான் வேறு என்னங்க சொல்வது